வணக்கங்க லட்சுமி ஹோட்டலுங்களா நீங்கள் மீல்ஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணி தருவீங்களா நாங்கள் ஆர்டர் பண்ணால் எத்தனை சாப்பாடுனாலும் கொடுப்பீங்களா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு வேணும் நாங்கள் வந்து எங்களோட பொண்ணுக்கு வளைகாப்பு வச்சிருக்கோம் சண்டே ஆமாம் அதனால் எங்களுக்கு சாம்பார் ரசம் பொரியல் அந்த மாதிரி க கூட்டோட ஃபுல் மீல்ஸ் வேணும் அதோடய வந்து தயிர் சாதம் புளி சாதம் அந்தமாதிரி அஞ்சு வகை சாப்பாடு கொண்டு வந்துடுங்க அப்புறம் ஸ்வீட் வகைகள்ல ஒரு ரெண்டு ஸ்வீட் வேணும் எங்களுக்கு கேசரி அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒ இன்னொரு ஸ்வீட் கூட செ செஞ்சிருங்கள் கூட அப்புறம் கொஞ்சம் காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அளவாக இருக்கட்டும் காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் ஏன்னா நிறையா குழந்தைங்கலாம் இங்கே இருக்காங்க அப்புறம் அவங்க சாப்பிடாம போயிருவாங்க அப்புறம் கொஞ்சம் சூடாக அந்த கரெக்டான டைமுக்கு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க வேற நீங்களே கொண்டு வந்துடுவீங்களா இல்லை நாங்கள் வண்டி அனுப்பணுமா ஏதாவதுன்றதையும் நீங்கள் முன்னாடி சொல்லிடுங்க ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறிங்கோ அப்படின்றதையும் சொல்லுங்க ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் வாங்கினா கரெக்டாக இருக்குமா இல்லை நாங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆர்டர் பண்ணணுமா அப்புறம் பத்தாமல் இருக்க வேண்டாம் கொஞ்சம் நிறையவே இருந்துட்டால் கூட பரவாயில்ல நீங்கள் பில்லை மட்டும் எங்களுக்கு சொல்லிடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுறோம்